ஆ மஞ்சள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தானே விவசாயி ஆ நான் வந்து இது டர்மரிக் ஓட டீம் லீடர் ஸோ வந்து எங்களுக்கு நிறைய மஞ்சள் தேவைப்படுது எங்கள் கம்பெனிக்கு எங்களுக்கு வந்து ஒரு டன் வேணும் ஆ எங்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் பாடி ப்ராடக்ட்ஸுக்குள்ள தேவையான மஞ்சள் வேணும் ஆ ஆமாம் எங்களுக்கு ரெண்டே ஃபிஃப்ட்டின் டேஸ்க்கு தேவைப்படும் ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன வகையான மஞ்சள்கள் இருக்குது

ஓகே இது நீங்கள் என்னா ரேட் போடுறீங்க ஓகே ஓக் ஓகே நான் உங்களுக்கு செக் வந்து கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு ஃபிஃப்ட்டின் டேஸ்க்குள்ளே எனக்கு ஆ ஓகே ம் ஓகே மேம்